சார் இப்போ நாங்கள் பார்த்திங்கள்னாக்கா குறைங்கள தான் வளர்த்துட்டு இருக்கோம் அப்போருந்து ஆரம்ப கால கட்டத்துலேருந்து வந்து கொஞ்ச நாளில் ஆடுகள் எதுவும் வாங்கல அப்புறம் இடையில் வாங்குனோம் குற வெள்ளாடு இல்லை குறை குறை ஆடு வெள்ளாடு சொல்லுவாங்க அதுக்கு சில பார்த்திங்கள்னாக்கா இந்த கால்நடைகளில் இப்போ நாங்கள் தனியாக மேய்ச்சி கொண்டு வந்து வீட்டில் வளர்த்துக்கிட்டுருக்கும் பொழுது ஆடுகள் நல்லாயிருந்துச்சி இந்த ஆட்டுக்களோடய கூட்டமாக மேய்க்கிது பார்த்திங்களா அப்போ பார்த்திங்கள்னா கண்டிப்பாக அதுக்கு வியாதிகள் தாக்கிடுது அது என்ன எப்படியாப்பட்ட வியாதியும் ஆட்டோமேட்டிக்கா தாக்கிடுது அதுகளுக்கு ஸோ எங்களால் இந்த வியாதி தான் இதுக்கு வந்துருக்கு எங்களால் கண்டுபிடிக்க முடியிறதில்ல உடனே நாங்கள் பக்கத்துலேயே டாக்டரு அம்மா இருக்காங்க ஃபோன் போட்டு வர வழச்சு இப்போ பொதுவாக இப்போ எங்கள் ஆட்டுக்கு உடம்பு சரியில்லேன்னப்போ சரியில்லனு சொன்னமுன்னா உங்கள் அந்த அம்மா கேட்கும் மொத்தத்தில் நீங்கள் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க இந்த சமத்துவபுரத்தில் ஊரில் எத்தன ஆடு இருக்குது மேம் ஒரு முண்ணூறு ஆடுக்கு மேலே இருக்குது அப்போ நீங்கள் தனியாக மேக்கிறிங்களா கூட்டத்தோடய மேக்கிறிங்களானு கேட்கறாங்க கூட்டத்தோடய தான் மேய்ச்சாகணும் வேறு யாரும் இல்லை அப்போ அப்படியே கூட்டத்தோடய அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேரும் கூட்டமாக மேய்ப்போம் அதனால் தான் உங்களுக்கான ஆடுங்களுக்கு க அட்டாக் ஆகுது ஒரு ஆட்டுக்கு வரது எல்லாத்துக்கும் பரவும் ஆன்னு சொல்கிறாங்க உடனே எல்லா ஆட்டுகளுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டுறாங்க ஸோ இதுலேர்ந்து தான் இப்போ ஆடுங்கள் வந்து அப்போப்ப தப்பிச்சுக்கிது